நான் பெரியார் சுயசரிதை புத்தகத்தில் படித்தது அதில் எனக்கு ஒரு மேற்கோளிட்ட ஒரு பகுதி என்றால் அது பகுத்தறிவு பற்றி இருந்தது அது எனக்கு மிகவும் இப்போ பிடித்த பகுதியாய் மேற்கோளிட்ட பகுதியாக இருந்தது அதில் சில விஷயங்கள் பகுத்தறிதல் செய்து பார்க்கும் பொழுது ஒரு வேலை அப்படி இருக்கலாமோ என்று நான் தொடர்பு படுத்தி பார்த்ததுண்டு